ஆ ஹல் ஆமாம்மா நீங்கள் யார் ஆ ஆ எல்லா மீனும் இருக்குதும்மா ஆ கிங் ஃபிஸ்லேருந்து கிங் ஃபிஸ்ஸு ஒரு கிலோ ஆயிரத்து இரநூறுபா வஞ்சர வந்து கிலோ எந்நூறுருபா வேறு கிங் ஃபிஷ்ஷு வந்து ஆயிரத்து இரநூறு கிலோ இல்லை கடையில் தான் இருக்குது இப்போ வந்து வாங்க வருவீங்களா இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவெரி பண்ணணுமா ஆ சரி மீன் முழுசா கொடுத்து விடணுமா ஆ பீஸு போட்டு கொடுக்கணுனா நாங்கள் வந்து இப்போது மீனுக்கு ரேட்டு இவ்வளவு அப்புறம் அப்புறம் கட் பண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பைசா டெலிவரி பண்ணுறதுக்கு தனியாக பைசா அப்போ நீங்கள் டெலிவரி வ வர்றப்போ பாய் பையன் கிட்டே கொஞ்சம் கொடுத்து விட்ருங்க ஆ ஆ ஒரு கிலோவுக்கு ஐ ஐம்பது ரூபாய் ஒரு கிலோவுக்கு வேறு இது மட்டும் போதுமா இன்னும் ஆ இன்னும் நண்டு கனவா இறாலு எல்லாம் இருக்குது அது எதுவும் வேணுமா ஆ இப்போ மூணு மீனும் போட்டு விடுறோம் ஆ பையன் கொண்டு வருவான் இப்போது நல்ல கட் பண்ணி நல்ல பீஸ் போட்டு உங்களுக்கு பொரிக்கிற மாதிரி வேணுமா கொழம்பு வைக்கிற மாதிரி வேணுமா

ஆ சரி சரி ஆ பொரிக்கிறக்கனாலும் நல்ல பீஸாக நாங்கள் போட்டுருவோம் ஆ ஐஸ்செலாம் இல்லை நல்ல மீன் புது ஃபிரெஸாக இருக்குது நல்ல மீன் ஆ ஆமாம் இல்லை இது நாங்கள் வெளியே டெலிவரி பண்ணிணாலே நாங்கள் நல்ல மீன் தான் கொடுப்போம் ஆ இப்போ ஆ இரும்மா கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கு ஆ ஆமாம் இன்னும் ஹாஃப் ஆன் ஹவரில் கொடுத்து விட்ருவேன் கட் பண்ணி